சர்மிளா மீன் கடைங்களா மத்தி மீன் இருக்குங்களா சிஸ்டர் என்னென்னா மீன் இருக்கு அதில்

ஆ ஆ ஆ அயி அயிலை மீனெல்லாம் எப்படி சிஸ்டர் அயிலை கொரவ இந்தமாதிரியெல்லாம் ஜிலேபிலாம்

கிலோ கிலோ பொறுத்துங்களா சிஸ்டர் ரேட்டு ஆ எப்படி அது அதில் கால் கால் கிலோ எப்படி வாங்குனீங்கனா அரை கிலோ ஒரு கிலோ வாங்கினா எவ்வளோ எப்படி தருவீங்க டிஸ்கவுண்டு உங்கள் இதில் டிஸ்கவுண்ட் உண்டா சிஸ்டர் ஆ ஆ இந்த மீன் மசாலாலாம் இருக்குங்களா சிஸ்டர் ஆ ஓ மீன் மசாலா இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துடுவீங்க நீங்கள் ஆ ஆ ஆமாவா சிஸ்டர் சரி மீன் நண்டு சூப் சாப்பிட்ணும் நல்லா நான் ஆ ஓகே சிஸ்டர் நண்டு சூப்லாம் செய்வீங்களா அது கொஞ்சம் நெஞ்செறிச்சல் இருக்கு ஆ அதனால் சொல்லிட்டு அது ஆ நானும் நிறையா கடையில் கேட்டு பார்த்தேன் சிஸ்டர் நண்டு சூப்லாம் எங்கேயும் இல்லைன்னு சொன்னாங்க சர்மிளா இதில் தான் இருக்குன்னு சொன்னாங்க அதான் சரி மத்தி வாங்கிட்டு அப்படியே நண்டு சூப் வாங்கலாம்னு சிஸ்டர் நண்டு சூப்லாம் எப்படி நல்லா ஜீரகம்லாம் போட்டு நிறையா காரமாக செஞ்சிருக்கீங்களா

ஒரு கப் எப்படி சிஸ்டர் ஜூஸு பார்சல்னா நூறுரூபாவா சிஸ்டர்

சரிங்க சிஸ்டர் எனக்கு மத்தி ஒரு கிலோ போட்டு கொடுங்க அட்ரெஸ்ஸு சொல்லிக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க மாடூர் ஏந்தி மஹால் ஏந்தி மஹால் மெயின் ரோடு ஆ ஈஸ்ட்டு ஸ்ட்ரீட்டு ஓ சிஸ்டர் ஏன் நம்பர் நான் எயிட் ஜீரோ செவன் டு டோர் நம்பர் ஃபைவ் ஒன் டு சிஸ்டர் ஆ ஃபோன் நம்பர் ஆ எயிட் ஜீரோ செவன் டு த்ரீ ஜீரோ நைன் செவன் ஃபோர் செவன் சிஸ்டர் கலா நீங்கள் வந்து கொரியர் பண்ணுற மாதிரினா எனக்கு கால் பண்ணுங்கள் எப்படி கொரியர் இதுக்குலாம் சார்ஜிங்களா சிஸ்டர் ஃப்ரீ தானா அதுக்கு எவ்வளோ அமௌண்டு சிஸ்டர்

ஓ ஓகே சிஸ்டர் ஓகே ம் ம்